இப்போ வந்து உயிர் எரிவாய்வு உயிர்வாய்வு என்றால் இப்போ வந்து கேஸ் இருக்குதுல்ல அது வந்து கிராம சைட்லலாம் சொல்லிருக்காங்க சாணத்தால் தான் தயாரிக்கிறாங்க சாணம் வச்சு தான் இது பண்ணுறாங்க அப்டினு சொல்லி சொல்லிருக்காங்க நான் வந்து பார்த்ததில்ல எல்லாம் அப்படிதான் சொல்லிருக்காங்க அது மூலிமா தான் கேஸ் வருது கேஸ் எரிக்கிறாங்க நம்ம சமையல் சமைக்கிறது எல்லாம் அதனால் தான் அப்டினு சொல்லிருக்காங்க அது எப்படி அது வந்து எப்படி கேஸு நம்ம சமைக்கிற கேஸு உயிர்வாய்வு அப்படின்னு அதை தான் சொல்கிறாங்க சாணத்தால் தான் தயாரிக்கிறாங்க கிராம சைடுலாம் சொல்லியிருக்காங்க